ஹலோ வித்யா ஹோல் சேல் டீலர் நாங்கள் ஹேமாகிற ஷாப் வச்சுருக்கோம் காரைக்குடியில் நீங்கள் துணிக்கடை வச்சுருக்கீங்க தானே துணி ஹோல் சேல் டீலர் தானே ஆ நாங்கள் வந்துட்டு இங்கே ஹோ இது ட்ரெஸ் ஷாப்பு வச்சுருக்கோம் எங்களுக்கு உமன்ஸோடதும் மென்ஸோட ட்ரஸெஸெலாம் பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கோம் மேம் ஆ ஓகே நான் ஃபஸ்ட்டு உமன்ஸ் சொல்லி முடிச்சுட்றேன் உமன்ஸ்க்கு வந்து டிஷர்ட் கிராப் ஷர்ட் ஜீன்ஸ் லைக்ரா பேண்ட் லெகின் பென்சில் ஃபிட் சுடிதார் டாப் மெட்டீரியல் சுடிதாரோட மெட்டீரியல்

ஃபுல் ஃப்ராக்ஸ் வேணும் லெஹங்கா வேணும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல் ஒர்க்ஸ் வைச்சு அந்த மாதிரி வேணும் ப்ளஸ் ஷால் வந்து பட்டில் வர மாதிரி கொஞ்சம் இல்லாட்டி ஃபுல் பட்டும் வேணும் ரெண்டுமே வேணும் அப்புறம் ஃபுல் நெட்டில் வர மாதிரியும் வேணும் ஆ மூணுமே ஓகே தான் மென்ஸுக்கு வந்து டீஷ் ஆ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் தந்திங்கன்னால் நாங்கள் ஆடர் பிளேஸ் பண்ணும்போது என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ எவ்வளோ வேணும் என்னென்ன மெட்டீரியலில் வேணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக சென்ட் பண்ணிடுறேன் மென்ஸுக்கு வந்து டிஷர்ட் பேண்ட் அவங்களுக்கு ஷாட்ஸு லோயர்ஸு இல்லை ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸஸ் போட்டால் போதும் இங்கே கொஞ்சம் இதுவாகதான் இருக்குது ஸோ மென்ஸுக்கு உள்ளதெல்லாம் போதுங்க ஷர்ட் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடலில் எதுவும் இருக்கா ஆ ஆ அப்போது வந்து ப்ளைன் ஷர்ட் ஒரு ஹண்ட்ரடும் ஃப்ளார் வச்சு சின்ன சின்ன டிசைன்ஸ் வச்சு ஆ அந்த மாதிரி ஒரு குர்த்தியும் அப்புறம் இப்போ வந்த ட்ரெண்டிங் மாடல் சைடு காலர் சைடு பட்டன் அந்த மாதிரி வச்சு ஒரு குர்த்தியும் அனுப்புங்க செக்குடு வேணாம் மேம் செக்குடு ஆல்ரெடி இங்கே சேல்ஸ்சில் இல்லாமல் இங்கேதான் இருக்குது ஸோ எங்களுக்கு அது மட்டும் போதும் ஆ ப்ளைனாக வேணும் ஆ ஓகே கிட்ஸுக்கு கிட்ஸ் வியருக்கு வந்து இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பீஸஸ் அனுப்புங்க ஆ ஆமாம் ஹண்ட்ரட் பீஸஸ் அனுப்புங்க ஆ ஓகே தேங்க்ஸ் கண்டிப்பாக மேம் உங்களுக்கு உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆடர் ப்ளேஸ் பண்ணுறேன் மேம் தேங்க்யூ மேம்